நமக்கு இருக்கற இடத்த பொறுத்துதான் நம்ம என்ன தோட்டம் வைக்கப் போகிறோங்கிறத நம்ம முடிவு செய்யணும் நமக்கு குறைவான இடம் இருந்ததுன்னா தோட்டத்து மேலேயும் ஆசை இருந்ததுன்னா நம்ம மாடித் தோட்டம் போடுறது பரவாயில்லை அதே மாதிரி எனக்கு நிறைய இடம் இருக்குது எனக்கு தண்ணி வசதியும் இருக்குது அப்படின்னா நார்மலான தோட்டத்தை வச்சுக்கறது ஒரு நன்மைக்குரிய விஷயம் அதே மாதிரி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில வகையான செடிகளை மட்டும் தான் வளர்க்க முடியும் நம்மளால் மரங்களை வளர்க்க முடியாது அதே மாதிரி மாடித்தோட்டத்தில் நமக்கு தண்ணீர் வந்து ரொம்ப குறைவாக தேவைப்பட்டாலே போதும் அப்போ தண்ணி இல்லாத இடத்துல மண்வளம் வந்து எங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம மாடித்தோட்டம் வச்சுக்கறது பரவாயில்லை சாதாரண தோட்டம் வந்து எனக்கு நிறைய மண்வளம் இருக்குது எனக்கு நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம சாதாரண தோட்டத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம்